ஹலோ மேம் மேம் நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட் ரம்யா உடைய பேரண்ட் பேசுகிறேன் மேம் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது கோவிலில் ஸோ ஒரு இன்றைக்கும் சேர்த்து ஒரு டூ டேஸ் லீவ் கிடைக்குமா இல்லை மேம் நான் முன்னாடியே இன்ஃபாம் பண்ண சொல்லி சொன்னேன் அவள்கிட்ட அவள் மறந்துவிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறா கொஞ்சம் லீவு மட்டும் கொடுங்க மேம் மேம் இல்லை மேம் இது ரொம்ப இம்பார்ட்டனான ஃபங்க்ஷன் அவனை எப்படி மேம் தனியாக வீட்டில் விட்டுவிட்டு போவது ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி மேம் தனியாக வீட்டில் விட்டுவிட்டு போவது அதில்லாம நிறைய பேர் வேறு ஃபங்க்ஷன்க்கு வருவாங்க அவள் வரலை அவள் மட்டும் வரலைனா வீட்டில் எல்லோரும் அவளை மிஸ் பண்ணுவாங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டு இருக்காமல் இருக்கும்லை ப்ளீஸ் மேம் கொஞ்சம் லீவ் கேட்டு பாருங்களேன் ஓகே மேம் ஆ சொல்லுங்கள் மேம் இல்லை மேம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் மேம் எல்லோரும் போய்விட்டோன்னா அவள் மட்டும் வீட்டில் இருக்க முடியாது இம்பார்ட்டனான ஃபங்க்ஷன் ஃபேமிலியே ஃபஸ்ட் டைம் நடக்குது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் மேம் நான் ரிக்குவஸ்ட் பண்ணேன் அப்படினு சொல்லி கேட்டு சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் ஓ அப்படிங்களா ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்